இப்போ நான் ரீசெண்டாக வாங்கின ப்ரோடக்ட்டுன்னு பார்த்தா ஸ்மார்ட் ஃபோனு ஒன்று வாங்கியிருந்தேன் அம் அந்த ஃபோனு வந்து அந்த டிசைன்ஸ்லாம் வந்து நல்லாருந்துச்சி அதனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால வாங்கினேன் அதோடு இல்லாமல் கிரேட் இந்தியல் ஃபெஸ்டிவல் போட்டுருந்தானுங்க அதில் வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் வாங்கலானு சொல்லிட்டு பார்த்துக்கிட்ருந்தேன் அதுக்கப்புறம் அந்த ஃபோனோடய ரிவியூஸ்லாம் கொஞ்சம் போட்டுருந்தாங்க அதுவும் ரிவியூஸ்ஸும் வந்து நல்லாருந்துச்சு அதனால் எனக்கு வந்து இந்த ஃபோன் பிடிச்சிருந்துச்சி அதனால நான் வாங்கினேன் அந்த ஃபோன் எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஃபோன் வந்து கேமரா வந்து ஒரு மூலையில் இருந்துச்சி அந்த டிசைன் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி அதனால அந்த ஃபோன் வாங்கணுன்னு பார்த்தேன் அதோடு இல்லாமல் அது கேமரா குவாலிட்டி அதுவும் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் ஆம் அந்த டிஎஸ்எல்ஆர்லாம் எடுக்கிற மாரி அந்த கேமரா குவாலிட்டியும் சூப்பராக இருந்துச்சி அதனால வந்து வாங்கினேன் அந்த ஃபோனு அது அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோன் உள்ள ப்ராசஸரும் வந்து ஸ்நேப் ட்ராகன் கொடுத்துருந்தாங்க அந்த ஸ்நேப் ட்ராகன் வந்து அவ்ளோவும் ஸ்லோவ் ஆகாது ஃபோன் யூஸ் பண்ணவும் நல்லா இருக்கும் அதனால வந்து அது சூஸ் பண்ணது அந்த ஃபோன் நல்லா இருந்துச்சி அதோடு இல்லாமல் மேக்ஸிமம் வந்து ஃபோன் வந்து டூ டேஸ்லாம் சார்ஜ் நிற்காது அந்த ஃபோன் நான் நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன் டியூ டேஸ் கரெக்டாக வந்து சார்ஜ் நின்னுச்சு அதனால் வந்து அந்த ஃபோன் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி